ஆ சொல்லுங்கள் ஹலோ ஆ சொல்லுங்கள் சரிங்கப்பா எக்ஸாம் வேறு வருதே எத்தனை நாள்ப்பா ப்ராஜெக்ட் ஆ எத்தனை பேர் போகறீங்க பத்துப் பேர் ஆ வாங்கிட்டீங்க பர்மிஷன் ஆ சரிங்க எந்த டிபார்ட்மென்ட்ப்பா ஆ சரிப்பா எத்தனை பேர்ப்பா எதுலப்பா போகறீங்க அவுட் பஸ்ஸில் போகறீங்களா சரிப்பா ப்ராஜெக்ட் வந்து எத்தனை நாள் ஒரு நாளா ஆ சரிப்பா பர்மிஷன் எடுத்துக்கோங்க அதுதான் எக்ஸாம் வருகிறது அதனால் தான் யோசிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அங்கே பர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல நீங்கள் இப்போ டிபார்ட்மென்ட்டில் உங்கள் டிபார்ட்மென்ட்லிருந்து இப்போ நீங்கள் பத்துப் பேர் மட்டும்தான் போகிறீங்களா ஆ என்எல்சிக்கு போகறீங்க நெய்வேலி ஆ ஓகே

அதுதான் மண்டே எக்ஸாம் வருதுல்ல ஆ அதுதான்பா கேட்குறேன் வேறு ஒன்றும் இல்லை சரி பஸ்ஸில் போய்ட்டு வந்துவிடுங்க யார் உங்கள் கூட வராங்க ஓகே யார் அவங்கள் மட்டும் தான் வராங்களா

சரி அதுதான் ப்ராஜெக்ட் முடித்த உடனே வந்துவிடுங்க இன்ஃபார்ம் அங்கே போய்ட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எனக்கு ஓகே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சரிப்பா போய்ட்டு வாங்க எக்ஸாமுக்கு நல்லா பிரிப்பர் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் நல்லா முடிச்சிவிட்டு வாங்க ஓகே ஓகேப்பா ஓகே தேங்க்யூ